வேலை செய்யும் போது ஸ்கூல் படிக்கும் போது நீச்சல் அடிக்கிறதுக்குன்னு எங்களுக்கு வந்து வீட்லேயோ அல்லது கவர்மெண்ட்லேயோ எந்த ஒரு வசதியும் இல்லை எங்கள் ஊரில் இருக்கிற ஏரி குளம் குட்டை அங்கே தான் நான் வந்து நீச்சல் பயிற்சி செய்வோம் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூலில் வந்து வீட்டுக்கு தெரியாமல் லீவ் போட்டு போய் நீச்சல் அடிக்கிறது அந்த மாதிரி இது பண்ணுவோம் ஸ்கூல் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போய்க்கிட்டிருக்குறப்ப ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் லீவ் போட்டு நீச்சல் அடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வருவோம்